எங்கள் பகுதியோடய வரலாறு பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் குப்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்களாம் வந்து ஆட்சி செய்தாங்க அப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மன்னர்கள் வந்து இந்தந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் இன்னும் இவங்களாம் ஆட்சி செய்துட்டுதான் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் இருக்கற வரலாறு பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டை அந்த செஞ்சிக்கோட்டை வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர்னு ஆண்டார் அந்த மன்னன் வந்து ஆண்டார் அப்போ இருக்கிற மக்களுக்கெலாம் நல்லது எல்லாமே என்ன தேவையோ பூர்த்தி செய்தார்கள் சமூகம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து இந்து மதம் பார்க்காமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருப்போம் ஒரு பண்டிகை நாளும் நாங்கள் ஒற்றுமையா அவங்க வீட்டுக்கு போவதும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதும் எல்லாத்திலையும் நாங்கள் எதுனா ஒன்றுனா கூட ஒப்பாக நிற்போம் ஒன்றுகூடிதான் இருப்போம் வர வரலாற்றுலையும் சரி வர வருங்காலங்கள்லையும் நாங்கள் இதுமாதிரி ஒற்றுமையாதான் இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம் வர சந்ததிங்களை